என் சின்ன வயசில் ஓவியம் வரையிரதில் ரொம்ப ஆர்வமாக இருப்போம் ஏன்னால் எங்கள் மாமாவுடைய காலத்தில் எங்கள் மாமாவும் ஒரு நல்ல ஒரு ஓவியம் வரையிரதில் ஆர்வமாக இருந்ததுனால் மாமாங்கிறது என் அம்மாவுடைய அண்ணன் தம்பி அந்த வகையில் வந்தது எனக்கு சின்ன வயிசில் ஒரு ஓவியம் வரையிரதில் ஒரு நல்ல ஒரு ஆர்வம் இருந்தது நான் என்ன பண்ண சின்ன வயசில் இந்த சாமி போட்டோக்களெல்லாம் எடுப்பேன் எடுத்து அதில் நல்லா வரைவேன் ஃபஸ்ட்டு சார்ட்டில் வரைகிறது எங்கள் மாமா ஒரு பக்கம் வ வரைஞ்சி கொண்டு வருவாரு நானும் ஒரு பக்கம் வரைஞ்சு கொண்டு வருவேன் அப்போ எந்தவொரு அனுபவம் இல்லாமல் நாங்களாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் எடுத்து செய் செஞ்சு செய் இது பண்ணுறோம் அப்புறம் இந்த ஆடு மாடுகள் இயற்கை காட்சி இதுமாதிரி விஷயங்கள்ல வரைஞ்சி நாங்கள் வீட்டில் ஒட்டுறது அதுக்கு வ வண்ணம் தீட்டி யார் இது அழகாயிருக்கு யார் இது எப்படி இருக்குதுன்ட்டு மற்றவங்களுக்கு சஜெஸ்டிங் கேட்குறது போட்டி போட்டு ஒரு வரைஞ்ச ஒரு அனுபவம் நல்லாவே இருக்குது ஆனால் தொடர்ந்து அனுபவம் ஓவியம் வரையிறதில் அனுபவம் அனுபவம் இருந்தாலும் கூட அது முறையான ஒரு பயிற்சி செய்வதற்காகவோ செய்வதற்கான ஒரு சூழ்நிலையோ அதற்கான ஒரு வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் வந்து எங்களுக்கு இல்லாமல் போச்சு அதனுடைய நாள் நாலே நாலேஜ் வந்து தெரியாமல் போனதுனுடைய ஒரு இது அந்த ஓவிய அதில் இருக்கின்ற ஆர்வமும் அதனுடைய திறமையும் வந்து எங்கள் இடத்திலிருந்து கொஞ்ச கொஞ்சமாக குறைய தொடங்குச்சுன்னு சொல்லெலாம் ஆனாலும் அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருந்தது எங்களுடைய ஆர்வம் பார்த்தோ அப்படினா நாங்களே தொடர்ந்து அந்த பயிற் ஓ இதில் வந்து ஒரு நல்ல சே சே செயல்பட்டுட்டு வந்துட்டுருந்தோம் அதில்லாமல் இந்த திருவிழா காலங்களில் வந்து மாட்டுப்பொங்கல் இதுமாதிரி பொங்கல்க்கு போகும் போது நாங்கள் வந்து ஒரு மாடு வரைஞ்சி அதுக்கு இதுலேயே குளத்துலியே மாட்டு வரைஞ்சி மாடு வரைஞ்சி ஓவியங்களெல்லாம் வரைஞ்சி அதுலேயே அதுக்கு வண்ணம் தீட்டி அதுலேயுமே நாங்கள் ஒன்று நிறையா விஷயங்கள செஞ்சுட்டு வந்தோம் அது மக்கள் மத்திலேயும் கூட ஒரு நல்ல ஒரு வரவேற்பு நிறையா விதத்தில் இருந்தது கைடிங் இல்லாததுனால் நாங்கள் ஒரு பெரிய ஒரு லாஸை லாஸ்னா அதனுடைய ஃபீல்டுலேந்து வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிருச்சு அதனால் ஒரு யாருக்கும் சுடர் விளக்கானாலும் தூண்டுகோல் வேணுங்கிற மாதிரி ஒரு ஒரு கைடு இருந்துச்சுனால் நாங்கள் நல்ல ஒரு பெரிய ஓவியராக இருந்துருப்போம் அப்டிங்கிறதுல எந்தளவு சந்தேகம் இல்லை